நம்ப மாநிலத்தோடய கலாச்சாரம் அப்டிங்கிறதை பற்றி நம்ப பேசுவோங்க நம்ப மாலி மாநிலத்தோடய கலாச்சாரங்கிறது நம்ப பொங்கலை பற்றி பேசுறோம் வரப்போகிறது பொங்கல் தான் பொங்கல் திருவிழா வருதுங்க அத வந்து மார்கழி கடைசி நாள் வந்து போகி பண்டிகையாக கொண்டாடுறோம் போகி பண்டிகைனால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அந்த இதை வந்து நாம் செய்கிறோம் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு பண் அதெல்லாம் பண்ணிவிட்டு நாம் அந்தமாதிரி சிறப்பாக வரவேற்கிறோம் பொங்கலை அதுக்கப்புறம் தை ஒன்றாந்தேதி வந்து சூரியனை வழிபடுகிறதுக்காக சூரியன் பொங்கல் வைக்கிறோம் வாசலில் வந்து சூரியன் பொங்கல் வெச்சு சூரியனை வழிபடுகிறோம் பொங்கல் வெச்சு அதுக்கு ஒரு பூஜை செஞ்சு ந ந சூரியனை நமஸ்காரம் பண்ணி எல்லாம் செய்யோ செய்கிறோம் பண்ணுறோம் மறு நாள் மாட்டு பொங்கல் மாடு ஆடு இதுங்களெலாம் வந்து நல்லா குளிக்கவெச்சு செஞ்சு அவர்களுக்கு வந்து பொங்கல் வெச்சு அந்த மாடு கன்றுங்களுக்கு வருஷம் பூரா நமக்காக உழைக்கிறாங்க அந்த மாடு கன்றுங்க அவர்களுக்காக ஒரு பூஜை செஞ்சு அவர்களுக்கு அந்த மாட்டு பொங்கல் வெச்சு அவங்களைய வழிபட்டு அந்த பொங்கலை வந்து அவர்களுக்கு ஊட்டிவிட்டு கரும்பு பொங்கல் இதெல்லாம் கொடுத்து இனி இனிப்பு வெல்லம் இதெல்லாம் சேர்த்தி அதை உணவாக கொடுக்குறோம் அதுக்கு நம்பளுக்கு வந்து நம்பளுக்காக வருஷம் பூரா உழைக்கிற அந்த மாடு கன்றுங்களுக்கு நாம்ப செய்கிற ஒரு நன்றி கடன் அது அடுத்த நாள் வந்து உழவர் திருநாள் அந்த அன்றைக்கி வந்து ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி எல்லாம் நடத்துவாங்க ஜல்லிக்கட்டு நம்ம வந்து மக்கள் வந்து சிறப்பாக இருக்கணும்கிறதுக்காக ஜல்லிக்கட்டு நடத்தறாங்க அந்த இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து எங்களோடைய கலாச்சாரம் இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது பொங்கல் திருவிழா